தண்ணீரை சுத் வடிகட்டி சுத்திகரிச்சு பயன்படுத்துகிற முறையில் பார்த்தம்னா நிறையா முறைகள் இருக்குது தண்ணி வந்து நல்லா கொதிக்கவிட்டு வடிகட்டுனாலும் ஒரு சில முறையில் பயன்படுத்தலாம் இன்னொரு முறையில் எடுத்துகிட்டம்னால் ஆர்ஓ போட்டுடம்னால் அதில் வந்து தண்ணி வந்து சுத்தம் பண்ணி வருது இன்னொன்று இப்போ டபுள் ஃபில்ட்டர் இருக்கிறது இது வந்துருக்குதுன்னு சொல்கிறாங்க அது வந்து ரெண்டு முறை அதை வடிகட்டுறதுனால இன்னும் சுத்தமாக வருதுன்னு சொல்லிக்கிறாங்க இது எல்லாம் போக நம்ம ரொம்ப நேச்சராக சுத்தமான தண்ணியை பயன்படுத்தணும் நினச்சம்னா நம்ம நம்ம வீட்டில போடுற ஆறு போர் தண்ணி குடிச்சம்னால் இன்னும் இதை சுத்தமானதாக அதை மட்டும் போர் தண்ணியை மட்டும் எடுத்து வடிகட்டி குடிச்சிட்டுடோம்னா அதில வந்து எந்த கிருமிகளும் வர வாய்ப்பே இருக்காது ஏன்னா அது அடி ஆழத்தில் இருந்து வரதனால அதில் கிருமிகள் வர வாய்ப்பு இருக்காது அதனால் நம்ம கூடுமான வரைக்கும் இந்த போர் தண்ணிகளை வடிகட்டி குடிக்கிறதுக்கு பயன் பழக்கத்துக்கு நம்ம வந்தால் ரொம்ப நல்லது அது அல்லது ஆர்ஓவில் வடிகட்ரு டி குடிக்கிறது நல்லது இல்லைனா தண்ணி நல்லா சூடு பண்ணி அப்படியே ஆற வச்சும் குடிக்கலாம் இல்லை வ சூடு பண்ணி அதை வடிகட்டியும் குடிக்கலாம் இப்படிய பல முறைகள யூஸ் பண்ணலாம் இப்படி யூஸ் பண்ணுறது நமக்கு நல்லது ஏன்னா தொற்று வியாதிகள் எதுவும் பரவாமல் இருக்கும் சில வயதானவங்களுக்கு சிறு சிறு குழந்தைகளுக்கு சாதாரண தண்ணியில் குடிச்சால் உடனே சளி புடிக்கும் ஆனால் அதே கொதிக்க வச்சு ஆற வச்சு வடிகட்டின தண்ணிய குடிச்சால் சளி பிடிக்காது வேற எந்த தொற்றுகளும் ப ஏற்படாமல் இருக்கும் அதனால கூடுமானம் வரைக்கும் தண்ணியை கொதிக்க வச்சு ஆற வச்சு குடிக்கிறது முறை ரொம்ப நல்ல முறை அது வீடுங்கள்ல நம்ம அதிகமாக பயன்படுத்துவதற்கு லகுவான முறையாகவும் இருக்கும் நம்ம அதனால் நம்ம அதை பயன்படுத்துகிறது ரொம்ப நல்லது